எனக்கு பிடித்த உணவு என்னனு கேட்டீங்கன்னா தோசைதான் தோசை வந்து ஏன் இப்போ ரொம்ப பிடிக்கும்னா தோசையில் வந்து நிறையா வெரைட்டி இருக்குது அதில் வந்து தோசை வந்து வெரைட்டி அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு சட்னி வச்சாலும் தோசைக்கு நல்லாவே இருக்கும் நல்லா சாப்பிட்லாம் அந்த தோசைக்குள்ளே பயித்தம் பருப்பு சாம்பார் அப்படின்னு வச்சோம்னா அது ஊற்றி சாப்பிடும் போது இன்னும் ரெண்டு தோசை திங்கும் போது மூணு தோசை நாலு தோசை அப்படி திங்கலாம் தோசை தோசையிலேயும் நிறையா வெரைட்டி இருக்குங்க தக்காளி தோசை இருக்குது கொத்தமல்லி தோசை இருக்குது கேரட் தோசை இருக்குது ஆனியன் தோசை இருக்குது தக்காளி தோசை மாவு தோசைனு இருக்குது சக்கரை தோசை இருக்குது கோதுமை தோசை அப்படினு நிறைய இருக்குது கோதுமையில் செய்யலாம் அது வெரைட்டி வேறு மாவு தோசைனு சொன்னோம்னா அது வெரைட்டி வேறு மாவு தோசையிலேயே சின்ன சின்ன குட்டி குட்டி தோசையாக ஊற்றி சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோசையினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதாம்மா என்னோடய ஃபேவரட் அதிகமாக சாப்பிட்றது வந்து நான் தோசைதான் நான் இரவு எப்போதுமே தோசை மட்டுமே சாப்பிடுவேன் அதிகமாவே அதனால் எனக்கு தோசைதான் ரொம்ப பிடிக்கும் அது வந்து மாவெல்லாம் மாவெல்லாம் அரைச்சி செய்யிறதுனால எப்படியாக இருந்தாலும் ப தோசைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயே இந்த தோசை மாவிலேயே வந்து ஒரு அரிசி அரிசி உளுந்து இதெல்லாம் போட்டு அரைச்சி அதிலேயே நிறையா வெரைட்டி சுடலாம் அந்த தோசை மாவை எடுத்து மொடக்கத்தான் தோசைனு சொல்லுவாங்க மொடக்கத்தான்னு ஒரு எலை இருக்கும் அது வந்து சளி தொல்லையெலாம் போக்கும் அதை வச்சு செய்கிறோம்